இப்போ வந்து எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம் அப்படினா அங்கே இப்போ ஜிஹெச்சிக்கு நாங்கள் போனோனால் அங்கே வந்து என்ன சொல்றாங்க அங்கே நிறையா க்ரௌடு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வந்து பேஷண்டை கரெக்டாக பார்க்க மாட்றாங்க அதனால் ஒழுங்கா டிரீட்மெண்ட் பண்ண மாட்றாங்க அதனால் வந்து பேஷண்ட் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க அதுல்லாமல் அங்கே எதுவுமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்காது அதனால வந்து அவங்க பார்த்துட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்புறோம் அங்கேருக்க வந்து நர்ஸு வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படினா அவங்க படிச்சுட்டு வரது வந்து வேறு மாதிரி இருக்குது ஆனால் இங்கே அது பண்ண போது அது வேறு மாதிரி இருக்குது அவங்க படிச்சுட்டு வரது வேறு ஆனால் நம்ப ப்ராக்டிகலா பண்ணுறது வந்து வேறு அதை ப்ராக்டிகலாக பண்ணக்குள்ளே அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்டிஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அது பேஷண்டுக்கு ஒழுங்கா கரெக்டாக டிரீட்மெண்ட் போய் சேர மாட்டேங்குது அதனால அவங்க வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றாங்க